ஹலோ பாரதியா தம்பி எங்களுக்கு ஒரு கார் ஆம்னி கார் வேணுமே ஆமாம் கோயிலுக்கு போகிறதுக்குதாப்பா தேவதானப்பட்டி போகணும் ஒரு அஞ்சு பேர் இருக்குறோம் ஆ லக்கேஜலாம் எடுத்துட்டு வருவோம் சாப்பாட்டுக்கு உண்டான சாமானுங்கலாம் எடுத்துட்டு வருவோம் அந்த அளவுக்கு நீ பார்த்து ஒரு இது பண்ணிக்குங்க எப்போ போகிறதா நாங்கள் அமாவாசைக்கு முதல் நாள் நைட் புறப்பட்ருவோம் ம் கரெக்டாக ஒன்பது மணிக்கு வந்துரும் அது ஒன்றும் பிரச்சனை இல்லை தூரந்தான் அதெலாம் பிரச்சனை இல்லை ஆ அது உங்கள் சவுகரியம் நீங்கள் வந்து துணி மணியெல்லாம் எல்லாம் எடுத்துக்க ரெண்டு நாளாக ஆயிடும் நாங்கள் வர்றதுக்கு ரெண்டு நாளாக ஆயிடும் போய் எல்லாம் அது இது கிடா கிடா எல்லாம் வெட்டி உண்டுபோட்டுதான் வருவோம் இப்போ நீங்கள் வேணுணா வந்து இப்போ ரெண்டு நாளைக்கு இருக்கிற மாதிரி துணியெல்லாம் எடுத்துக்க உனக்கு அதெல்லாம் பேட்டாவெலாம் நாங்கள் கொடுத்துருவன் அதெல்லாம் தனியாக அது ஒன் பிரச்சனைக்கு நாங்கலாம் கொடுத்துருவோம் அதுக்கும் இதுக்கும் சம்மந்தம் இல்லை அதோடய சாப்பாடு கீப்பாடு எல்லாம் நாங்கள் கூட வந்து எல்லாம் கலந்து உண்ணுக்கப்பா ஒன்றும் பிரச்சனை இல்லை தப்பு இல்லை ஆ ஒரு ஒன்பது மணி அமாவாசைக்கு முதல் நாள் ஒன்பது மணிக்கு வந்தால் போதும் அது ஒன்றும் தப்பு இல்லை ஓகே